தையல் தைக்கும் போது வந்துட்டு நிறைய தவறுகள் நடக்கும் அதில் இருக்கக்கூடிய ஊசி முறிந்து போகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம தையல் மிஷினுக்கு அந்த காலத்திலலாம் இப்போ எலக்ட்ரிக் தையல் மிஷின் அப்படிங்கிறது வந்துருக்குது அந்த காலத்திலலாம் நம்ம கால்ல மிதித்து மிதித்து அதுக்கு எண்ணெய் ஊற்றணும் அந்த மிஷினுக்கு அப்போ த தான் அந்த வீல் அப்படிங்கிறது சரியாக சுற்றும் சக்கரம் சரியாக சுற்றும் அப்படி இருக்கும் போது அதுக்கு எண்ணெ விடாமல் இருந்திருப்போம் அப்போது தையல் மிஷின் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் நம்மளால் அழுத்த முடியாது பெடலிங் பண்ண முடியாது கால் வலிக்கும் அந்தமாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடந்துருக்குது நம்மளுக்கு தையல் கற்றுக்கிட்ட புதுசுல வந்துட்டு சரியா தையல் வரவே வராது நம்ம ஒன்று போவோம் அது நேராக போகாம எங்கேயாவது போகும் துணி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கட் ப கத்தரிக்கும் போது துணிகளை அளவெடுத்து கத்தரிக்கும் போது இந்தமாதிரி சின்ன சின்ன தவறுகள் இருக்குது நான் ஒரு அளவுக்கு துணி தைப்பேன் ஒரு சுடிதாரே எடுத்துக்கங்க நான் ஒரு அளவுக்கு சுடிதார் தைப்பேன் ஆனால் அது வேற ஒரு அளவுக்கு ரொம்ப இறுக்கமாகவோ இல்லை ரொம்ப லூசாகவோ போயிடும் அந்தமாதிரி தவறுகள்லாம் நான் நிறையா கத்துக்கிட்டிருக்கேன் ஆனால் நம்மளுக்கு அது கொஞ்ச நாள் போக போக போக போக பழக பழக நம்மளுக்கு அது தானாக வந்துடும் அது நினைச்சி நம்ம பயக்கவோ இல்லை வெட்கப்படவோ தேவையே இல்லை